விலங்குகள்ன்னு எடுத்துட்டால் மாடுதாங்க நாங்கள் பராமரிக்கிறோம் எங்கள் மாட்டை வந்து நாங்களே தான் கவனித்துக்கிறோம் பாருங்கள் அதாவது கொட்டகையில் வந்து காலையில் இப்போது போன உடனே மாடு பிடிச்சி அதுக்கு தண்ணி காட்டணும் பூசெல்லாம் போட்டு தண்ணி காட்டிட்டு அதுக்கு பின்னாடி கொட்டகையெல்லாம் நல்லா இந்த சாணம் கோமியம் எல்லாம் க்ளீனாக சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் பால் கறந்துவிட்டு வேலைக்கு போவாங்க அப்படி வேலைக்கி போகிற டைமில் அதாவது அந்த மாடை பார்த்துக்குறதுக்கோசரம் பக்கத்து வீட்டுக்காருக்கிட்ட சொல்லிட்டு அவங்களை வந்து கொஞ்சம் பத்திரமா மாடை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அவங்கக்கிட்ட அவங்க பக்கம் ஒப்படைத்துட்டு வரோங்க திருப்ப ஈவினிங் போயிட்டு நாங்கள் மாடை கவனித்துக்குவோம்